விழுப்புரம் மாவட்டத்தில் மூணு மதங்கள் இருக்கின்றது அதில் இந்துக்கள் கிறிஸ்டீன் முஸ்லீம் மூணு மதத்துலேயும் இந்துக்கள் வந்து அவங்க கோவிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க அவங்க தீப ஆராத்தனைலாம் காட்டுவாங்க அதை கும்பிட்டு வருவாங்கள் கிறிஸ்டீன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆலயத்துக்கு போவாங்க தேவாலயத்தில் போய் ஜெபம் படிப்பாங்க படித்து முடிச்சதும் பைபிள் வாசிப்பாங்க பைபிள் வாசித்தும் சாமி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கின்னு அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க பற்றிலாம் வாங்கி ஏற்றிட்டு வீட்டுக்கு வருவாங்க முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்க குரான் படிப்பாங்க படிச்சுட்டு அவங்க போவாங்க தொழுகை தொழுகை போய் பண்ணிகிட்டு வருவாங்க தர்காவுக்கு போவாங்க தர்காவுக்கு போய் அங்கே படிப்பாங்க விழுந்து கும்பிடுவாங்க அப்புறம் வந்து அவங்க குரான் இது குரான் படிப்பாங்க படித்து பேசுவாங்க இப்போ வெளிநாட்டிலிருந்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி அவங்க கேட்கறாங்களோ அந்தந்த மதப் பிரகாரம் இந்துக்கள் அவங்க முறைய சொல்லுவாங்க கிறிஸ்டீன் அவங்க பாய சொல்லுவாங்க முஸ்லீம் அவங்க முறைய சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க அதுதான்